இந்த சேர்ல உட்காந்தாலே சேர் வந்து அவ்வளோ வந்து சேர்ல உட்காந்தாலே அவ்வளோ தான் ரெண்டு நாளாக இடுப்பு வலிச்சிக்கிட்டே இருக்குதுனு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா தெரியுது டாக்டர் சொல்கிறாங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து ஆஃபீஸ்ல தாங்க ஒர்க் பண்ணுறேன் அப்படினு சொன்னேன் ஏங்க இந்த மாதிரி வலிக்கிதுன்னு கேட்டதுக்கு நீங்கள் உட்காந்தே இருக்கிங்க சேர்ல ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்குறாங்க இந்த சேரோட வடிவமைப்பே பார்த்திங்கன்னா அது வந்து எந்த சேராக இருக்கட்டும் எல்லா கம்பெனியுமே அப்படி தான் இந்த எல்லா கம்பெனி சேருமே அப்படி தான் சேர்ல உட்காரதே ஆபத்து தான் சேரே நெகட்டிவ் தாங்க சேர்ல உட்காந்தே கிடந்தோம்னு வச்சுக்கங்களேன் இடுப்பு வலி வந்துக்கும் கை கால் வலி வந்துரும் அந்த பாடிக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் வந்து குறையும் நிறையா பிரச்சனைகள் வரும் இடுப்பு வலி வரும் அந்த இடுப்பு வலியை விட அந்த ஜாயிண்ட் சிமிளாரிட்டிஸ் என்ன என்ன இருக்கோ எல்லாமே கூட வந்துடும் அதனால சேர் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ்வான விஷயம் ஆமாம் சேர் எல்லா சேருமே அப்படி தாங்க எந்த சேருங்க எல்லா சேருமே இதில் இதில் உட்காந்தா கொஞ்ச நாள் சீக்கிரம் பாதிப்புனால் அந்த மாதிரி சேர்ல உட்காறவங்க அந்த மாதிரி சேர்ல உட்காந்தா இத்தனை நாள் இந்த சேர்ல உட்காந்தா பத்து நாள்ல வர்ற பாதிப்பு அதில் உட்காந்தா இருபது நாள்ல வரும் அவ்வளோ தான் ஸோ சேர் வந்து பாஸ்டிவ்னு சொல்ல முடியாது ஃபுல்லாவே நெகட்டிவ் தான் சேர் என்ன பொறுத்த வரையும் நெகட்டிவ் தான் என்ன சேர்ல உட்காந்தா எந்த சேர்ல உட்காந்தாலுமே அது ஆபத்து தான் கன்டினியூஸ்ஸாக ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்தா அந்த சேர்ல உட்காந்தம்னா நம்மளுக்கு பேக் பெயின் வந்துடும் ஒரு ஃபோன் போன் தேய ஆரமிச்சிடும் சரியான நம்ம பாடியில உள்ள பார்ட்ஸ் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்காமல் அதனால பாடீஸ் வந்து டேமேஜ் ஆகிடும் அதே மாரி நிறையா இது பிரச்சனைகள் வரும் செரிமான கோளாறுகள் வரும் ரத்த ஓட்டம் தடைப்படும் அதே மாதிரி உட்காந்தே இருக்கிறதுனால காலுக்கு போதுமான அளவு பிளட் சர்க்குலேஷன் இல்லைனால கால் வீங்கும் கால் வீங்குறதனால கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு இதுலாம் வரும் உட்காந்து கடந்தாலே ஒரு இது இருக்காது உடம்பு ஒரு சோர்வாவே இருக்கும் சேர் சேர்ல உட்காந்தம்னா அதே மாதிரி சேர்ல உட்காந்தாலே ஒரு இதா இருக்கும் சேரே மைனஸ் தான் சேர்ல உட்காறதுனால எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடையாது சேருங்குறதே என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மைனஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நல்லது சேர அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சேர்ல உட்காறத மேக்சிமம் தவிர்த்துகணும் ஏன்னா சேர் அப்படின்றது அவ்வளோ நெகட்டிவ்வான விஷயம் எந்த சேராக இருக்கட்டும் அந்த இது ஆமாம் பெரம்பு சேராக இருந்தால் என்னங்க எந்த சேராக இருந்தால் என்னங்க எல்லா சேருமே ஒன்று தாங்க பெரம்புல உட்காந்தா மட்டும் இடுப்பு வலி வராதா என்ன எல்லா சேர்லையுமே இடுப்பு வலி வரும் என்னை பொறுத்த வரைக்கும் சேர் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்பையில இருந்து தான் பிரச்சனையே இந்த இடுப்பு வலி பிரச்சனை அந்த பிரச்சனை உட்காந்து வேலை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அதே மாதிரி இந்த இப்போ எந்த சேரை சேராக குஷன் சேராக இருந்தால் என்ன ரோலிங் சேராக இருந்தால் என்னங்க எல்லா சேரும் ஒன்று தான் ரோலிங் சேர்ல உட்காந்தா மட்டும் பாதிப்பு இல்லையா என்ன என்ன சேர்ல எல்லா சேர்லையும் நம்ம உட்காந்தா நம்மளுக்கு பாதிப்பு வரும் கண்டிப்பாக வரும் அதனால சேருன்றது ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் அந்த சேரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆமாம் சேர் என்ன ஆமாம் சேர்ல தொடர்ந்து உட்காந்து உட்காந்து இருந்தாலே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அப்படியே அந்த சோம்பேறி தனமும் வந்து வந்து வந்து வந்து அப்படியே மைண்ட்டை சோர்வாக ஆக்கிடும் ஓட புரியாது ஓடியார புரியாது உட்காந்தே கிடக்குறது அப்படியே அப்படியே லூசாக ஆகிடும் உடம்பு அப்படியே இதாக ஆயிட்டு நம்ம அதனால சேரை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா சேர் வந்து நெகட்டிவான விஷயம் அதே மாதிரி சேருக்கு அது காசு தான் கூட அவ்வளோ காசு கிட்ட தட்ட ஒரு சேர் வாங்குன்னா ஆயரூவா ரெண்டாயரூவா ஃபேன்சி சேர்லாம் வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயரூபா நாலாயர்பானு காசு தான் வாங்கிறானுங்களே ஒழிய அதனால நம்மளுக்கு கெடுதல் தான் எஸ் சேர்லாம் அவ்வளோ வில கூட என்ன பெனிஃபிட் அதால எஸ் சேராக இருக்கட்டும் அப்புறம் இந்த சாயிர மாதிரி இருக்கும் அந்த சேராக இருக்கட்டும் எல்லா சேருமே ஒரே மாதிரி தான் சேரெல்லாம் நமக்கு ஒன்னும் யூஸ்ஃபுல்லே கிடையாது பெரிய யூஸ்லாம் கிடையாது சேராலல்லாம் நம்மளுக்கு மைனஸ் தான் சேராலல்லாம் அதனால என்ன பண்ணும் சேர் வாங்காமையே இருக்கணும் அது தான் நல்லது சரியா சேர் வாங்குறதை விட வாங்காதது தான் நல்லது சேர் வாங்காமல் இருக்கிறது சேர் வாங்கலன்னா நம்ம பாட்ல நம்ம வேலையை பார்ப்போம் அந்த சேர் இருக்குறதனால தான் அவ்வளோ சேர் இருக்குது சேர் இருக்குன்ட்டு உட்காந்துகிறோம் போகிறோம் குழப்பம் ஆகிடுவோம் அதனால சேரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது சேரை யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னால் நமக்கு பெனிஃபிட்ஸ் தான ஒழிய நஷ்டம் கிடையாது இது சேரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அதனால தான் சேர் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் சேர் யூஸ் பண்ணோம்னா இடுப்பு தேய ஆரமிச்சிரும் நம்ம கை கால் வலிக்க ஆரமிச்சிரும் உடம்பு ஹெல்த் இஸ்யூவாகிடும் அது அப்படியே உடம்பு டல்லாகி நிறையா உடம்புக்கு பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரமிச்சிரும் அதனால சேரை சேர் வந்து பெரிய நெகட்டிவ் பெரிய பெரிய நெகட்டிவ்